எங்கள் நெல்பயிரை நட்டோம் நெல்பயிர் இதுபோல் பண்ணுறாங்கன்னா பார்க்க ஒரு பச்சேல்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதேபோல் அதை அறுத்தாலும் ரொம்ப பிடிக்கும் நெல் இதுபோலேன்னு அதுபோல் ஒரு மல்லாட்டையை போட சொல்லது க சிறிய பூப் பூத்தாலும் ஒரு அழகாக இருக்கும் அதுபோல் செடி வந்தாலும் மல்லாட்டை பிடுங்கி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக நம்ம பாட்னு பிடுங்கி சாப்பிட்றத்துக்கு நல்லாயிருக்கும் அதில் மல்லாட்டையும் போடுவோம் அதுபோல் ஒரு பூஞ்செடி நட்டாலும் ஒரு பூ வருது அரும்பு வருதுன்னா அது செடி வளர வளர நம்ம எப்படி நம்ம கொழந்தைங்க எப்படி வளர்கிறாங்க அதே கொழந்தையாக்கிதுன்னு வளருமோ வளருமோன்னு அதுபோல் அது வளரும் அரும்பு கட்டணும் அரும்பு கட்டினப் பார்த்து எப்போ பறிக்கணுன்னு தோணும் பறிக்கணும் தோணப் பார்த்து அது பறிச்சி எடுத்துன்னு போய் போடுவோம் அது காசு பத்துரூபா வேணுன்னாலும் நம்மானு போகலாம் அது தான் ரொம்ப ஆரோக்கியமாக போய்ட்டு பார்த்துட்டு பத்துரூபா கிடைக்குமா தினைக்கும் பத்துரூவா கிடைக்குமான்னு அது கன்று வளருமான்னு பார்ப்போம் வ வளரும் வளர்றதை பார்த்து அந்த பூ பறிச்சி எடுத்துன்னு போய் போனாலும் அரும்பு கட்டை பறிச்சி எடுத்துன்னு போய் பறிச்சிப் போடுவோம் தினைக்கும் பத்துரூபா கன்டினியூவாக நாங்கள் பார்ப்போம் எங்கேயும் போய் ஓடி ஆடிப் போய் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் நமக்கு ஏன் ஒருத்தருக்கிட்டப் போய் கைக்கட்டின்னு பதில் சொல்லணும் எங்கன பிடிச்ச மாரியே நாங்கள் பயிர் வைப்போம் எங்களுக்கு பிடிச்ச மாரியே எங்களுக்கு தேவையானது நெல் வேணும்ன்னாலும் சரி மல்லாட்டை வேணும்ன்னாலும் சரி இல்லை பூந்தோட்டம் வேணும்ன்னாலும் சரி எங்களுக்கு எது தேவையோ கையில் நாங்கள் வெச்சு நாங்கள் ஆரோக்கியமாக நாங்கள் அதுபோல் நமக்கு பத்துரூபா நமக்கே கிடைக்கிது நம்ம ஏன் போய் வெளியில் போய் பண்ணிக்கணும் வெளியில் போய் ஒருத்தருக்கிட்டே ஏன் பதில் சொல்லிப் பார்க்கணும் நம்ம கிடைச்ச வேலைக்கு இதுவே பார்க்கலாம் இதுலேயே பத்துரூபா வந்தாலும் அந்த பத்துரூபாய சாப்பிட்டு நம்மானு சாப்பிட்டு கூட சந்தோஷமா இருக்கலாம் நாங்கள் அந்த பத்துரூபா தினைக்கும் கிடைக்குன்றது நாங்கள் பராமரித்து நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக நாங்கள் இன்ட்ரெஸ்ஸாகவே இருப்போம் கேணியைப் பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தான் ரொம்பப் பிடிக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு கேணிப் போய் பார்க்கலைன்னா எங்களுக்காச்சும் ஒரு மாசம் பார்க்கலன்ற மாரி தெரியும் வெளியில் போய் அவங்கவுங்க ஐயோ ஒரு மாசம் இருந்தது அப்படி இருந்தும் நீ இருந்தாலும் எங்கள் கேணி வந்து பார்த்தா தான் எங்களுக்கு மனசு எங்கள் உசுரு போன மாரி இருக்கும் அந்தளவுக்கு எங்களுக்கு கேணின்னா ரொம்ப பிடிக்கும் அப்பா அம்மா எப்படி பிடிக்கிற மேரி கேணியுனே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்